ஹலோ குட் ஈவ்னிங் சார் எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர் டோ ஷோ ரூம் சொல்லுங்க சார் ஆ ஆமாங்க சார் ஓகே சார் பேஸிக் மாடல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப அதாவது சிங்கிள் டோர் இது லிட்டர்ஸ் அதெல்லாம் சொன்னிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட் கொட்டேஷன் கொடுக்கறத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஸ்டார்ட்டிங் ரேட்டே வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்ட்டி கேக்கு மேலேதான் வந்து அதாவது பேஸிக் மாடல் டபுள் டோர் வித்தவுட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து இது ஓரளவுக்கு ஒரு தேட்டி டூ ர் தேட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ் அந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னால் இட் வில் பி அரவுண்ட் ஒரு சிக்ஸ்ட்டி தொளசண்ட்க்கு மேலேதான் சார் வரும்

சார் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டோர்லேயே உங்களுக்கு இருக்குதுங்க சார் சிங்கிள் டோரில் வந்து பார்த்திங்க அப்படினா பேஸிக்காகவே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் லிட்டர்ஸ் அந்த மாதிரிதான் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வந்து த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்கு தேவையான வெஜிடபுள்ஸ் மாவு அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த பேஸிக் மாடல்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஸ் க்யூப் வந்து இதாச்சுனா ஆட்டோ டிபிரோஸ்ட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு பேஸிக் மாடல்லேயே இருக்குது சார் அதுக்காகதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணும் எத்தனை பேர் உங்கள் ஃபேம்லியில் இருக்கீங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வெஜிடபுள்ஸ் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணுவீங்க இதெலாம் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து மாடலோட பேர் சொல்லி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் ம் ஓகே சார் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கு சார் எல்ஜியில் அதாவது இதோட பவரோட ஸ்டார் ரேட்டிங் அதே மாதிரி ஈக்கோ ப்ரெண்ட்லி இது எல்லாமே நாங்கள் வந்து வைச்சுதான் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஃபிரிட்ஜ் நீங்க டபுள் சைடுமே வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் கேட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாட்டி ஃபைவ் லிட்டர்ஸ்சில் வந்து எங்கள் கிட்டே இருக்குது கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் ப்ரிஃபர் பண்ணுறீங்க நீங்கள் ஆ க்ரே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரேயில்தான் சார் இருக்கும் லைட் க்ரே அந்த மாதிரி இருக்காது ஓரளவுக்கு டார்க்கு க்ரே பிளாக் க்ரே அந்த மாதிரிதான் சார் இருக்கும் ம் வேறு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் இதிலயே வந்து ஸ்டில் கலர் வரும் சார் அதாவது அது ஒரு க்ரேவோடவும் வராது ப்ளாக்கோடவும் வராது நம்ம ஸ்டீல் ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் எப்படி வரும் அந்த ஸ்டீல் ஸ்டீல் வந்து அந்த அந்த ஒரு மாடல் அந்த ஒரு அவுட் லுக் அதில் இருக்கும் சார் ஓகே சார் ஓகே சார் சார் உங்கள் நேம் அண்ட் அட்ரெஸ் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் ஆடர் எடுத்துப்போம் உங்களோட ஆடர் வந்து பார்த்திங்க எப்படியும் ஒரு நாளைக்கு ஈவ்னிங்குள்ளே ஏன்னால் இப்போ நீங்கள் ஈவ்னிங் தானே கால் பண்ணியிருக்கீங்க நாளைக்கு ஆஃப்டனுன் இல்லை ஈவ்னிங்குள்ளே வந்து உங்களோட டெலிவரி வந்து உங்களுக்கு ரீச்சாகிடும் சார் கேஷ் ஆன் டெலிவரி அதுதான் சார் கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை நெட் பேங்க்கிங் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா ஓகே சார் அப்போது உங்களுக்கு நம்ம வந்து இன்வாய்ஸ் அனுப்பிவிடுவோம் நீங்கள் அதில் சைன் பண்ணி ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு காப்பி எங்களுக்கு கொடுத்துருங்க சார் கூடவே எங்களோட சேல்ஸ் மேனேஜரும் வருவாங்க நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க ஓகே சார் தேங்யூ சார்